அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா பழ கடைக்காரங்கண்ணாவா ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா அந்த அவகோடான்னு சொல்லி ஒரு பழம் அன்றைக்கி அடுத்த வாரம் வரும்னு சொல்லியிருந்தீங்க வந்துடுச்சுங்களா இந்த சுகருக்குக் கேட்டிருந்தேனே சரிண்ணா சரிண்ணா ரைட் வந்துடுச்சிங்களா சரிண்ணா மர நெல்லிக்காய் இருக்குதுங்களா நம்மக்கிட்ட சரிண்ணா சரிண்ணா எவ்வளோங்கண்ணா அது கிலோ கிலோ இரநூறா என்னங்கண்ணா இங்கெல்லாம் நம்ம இங்கே நம்மூர்லேருந்து சேலத்துக்கு போனோம்னால் போகிற வழியில கிலோ ஐம்பது ரூபாய்க்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இரநூறுவாயாண்ணா என்னங்கண்ணா ரெண்டும் என்னங்கண்ணா வித்தியாசம் சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த இந்த இந்த மர நெல்லிக்காயை இந்த தேனில் ஊற வெச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொடுத்தாருங்கண்ணா அது ஒரு பா அப்படியே பாக்கெட் பாக்கெட்டாக அது ஒரு பத்துரூபா பத்துரூபான்ட்டு அது வந்துச்சுங்கண்ணா அதுதான் அதாண்ணா இப்போல்லாம் எங்கேண்ணா சுத்தமான தேன் எங்கேண்ணா கிடைக்கிது கிடைக்கிறதில்ல சக்கரை பாகு ஊற்றி கலந்து வெச்சு விட்றாங்க ஓகே ஓகே ஓகே ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப என்னங்கண்ணா இப்போ இந்த ஆப்பிள் திராட்சை இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இப்போ இந்த கோண புளியங்காலாம் கிடைக்காதா இப்போ சீசன் தானே ஓகே ஓகேண்ணா அண்ணா அந்த பக்கம் உங்களுக்கு இப்போ மாம்பழம் இப்போ மே மாதம்லாம் மாம்பழம் சீசன் வந்துருக்குண்ணா எப்படிங்கண்ணா மாம்பழமும் இங்கேயே நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ஓகே ஓகேண்ணா ஆனால் அது இங்கே சேலத்தில் இந்த பக்கத்தில் நங்கவல்லி வனவாச்சி இந்த பக்கத்துலலாம் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா எனக்கு அண்ணா எனக்கு நீங்கள் ஆப்பிள் ரெண்டு கிலோ சாத்துக்குடி ஒரு கிலோ இந்த கருப்புத் திராட்சை ஒரு அரை கிலோ அப்புறம் இந்த அவகோடா பழம் கேட்டிருந்தோன்ல அது ஒரு வந்து ஒரு கிலோவே கொடுத்துருங்களேன் எனக்கு இது மொத்தம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்கண்ணா நான் வந்து வாங்கிக்கிறேன் ம் ஓகேண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சொன்ன மாதிரி அப்போதைக்கு கட்டிக்கிட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரி சரிங்கண்ணா அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சரி ஆனால் பழம் வாங்கறதுக்கு எதுக்குப் பூக்கடைக்கு போகறீங்கன்னு தெரிலிங்கண்ணா தெரியல பரவாயில்லை பூ பக்கத்தில் ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரின்னு அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு அடிக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கிரேடு வெச்சிக்கிட்டால் அது அப்படியே விற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்க ஓகே சரிங்கண்ணா சரிண்ணா வரேங்கண்ணா நான் வரேங்கண்ணா நான் சாயந்தரமா வரேங்கண்ணா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா